ஹலோ சார் சொல்லுங்க

எங்கேருந்து சார் உங்கள் வாய்ஸ் ப்ரேக் ஆகுது சார் ஆ சார் சொல்லுங்க சார் சார் நம்ம டீலர் சார் பாலெல்லாம் போடுறோம்ல கடைங்களுக்கெல்லாம் சார் கடைங்களுக்கெல்லாம் நம்ம சப்ளை பண்ணிட்ருக்கோம் சார் பால் ப்ராடெக்ட்

சார் நம்ம நம்மளுக்கு மார்ஜின்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி இது பண்ணித் தருவீங்கன்னு தான் சார் கால் பண்ணோம் ஓகே ஆமாம் ஆமாம் சார் நம்ம பண்ணலான்னு இருக்கோம் சார் சார் நம்மளால் நம்மக்கிட்டடே இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினைஞ்சு கடை இருக்குது சார் டெய்லி சப்ளை பண்ணிட்டுருக்கோம் நம்மளுக்கு இந்த தயிர் பட்டரு இதெல்லாமே சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் எவ்ரிடே வந்து தயிரெல்லாம் வந்து சப்ளை பண்ணுவோம் அதனால் நீங்கள் அந்த எம்ஆர்பிலேருந்து மார்ஜின் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்ம அதை வெச்சு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கும் ப்ராஃபிட் வர மாதிரி இது பண்ணிக் கொடுத்தீங்கன்னா ஓகே சார் ஓகே சார் சார் நீங் வரோம் சார் நாளைக்கு அந்த மாதிரி வரோம் சார் ஆ ஓகே சார் ஓகே தேங்க் யூ சார்